எங்கள் ஊரில் நடக்கிற விஷயம் ந நல்ல நிகழ்வுகள் என்னனால் தீபாவளி பொங்கல் பண்டிகை வ் ஊர் திருவிழா மாரியம்மனுக்குத் திருவிழா பெரியநாயகி அம்மனுக்குத் திருவிழா போன்ற தேர் திருவிழாலாம் நடக்கும் பொங்கல்லாம் நல்லா சிறப்பாக நாங்கள் கொண்டாடுவோம் எங்கள் பொங்கல்லாம் ரொம்ப நாள் நாலஞ்சு நாளைக்கு எங்களுக்கு வந்து விஷேசமாக இருக்கும் நாங்கள் நா ரொம்ப சிறப்பாக செய்வோம் ஒருநாள் பொங்கல் வைப்போம் ஒருநாள் சு சு மொதல் நாள் வந்து மா மார்கழிப் பொங்கல் வைப்போம் மறுநாள் வந்து சூரியன் பொங்கல் வைப்போம் மூணாவது நாள் வந்து மாட்டுப்பொங்கல் மாட்டுக்கு வச்சு ப பொங்கல்லாம் படைப்போம் நாலாவது நாள் வந்து கரிநாள் அன்றைக்கி வந்து எல்லோரும் சொந்தக்காரங்கள்லாம் வரவழைச்சி நல்லா விஷேசமாக எங்கள் வீட்டில் எல்லோரும் செஞ்சு சந்தோஷமாக சாப்பிட்டு இருப்போம் கோவில் திருவிழாலாம் எங்கள் ஊரில் சிறப்பாக ரொம்ப சிறப்பாக நடக்கும் நிறையா வே விளையாட்டுக்கள் போட்டிகள் நம்ம கோலப்போட்டி நிறையா இதெல்லாம் வைப்பாங்க ஆனா இந்த இந்தக் கோயிலுக்குச் செல்வது போன்றவை எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்